நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கனாக்கா சுற்றுலாத்தலங்கள் வந்து மகாபலிபுரம் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா எங்கள் ஃபேமிலியோடய நாங்கள் ஒரு அஞ்சு பேர் போயிருந்தோம் அப்போது போகும் போது காலையில் வந்து நம்ம கரெக்டான நேரத்துக்கு நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோன்னா இப்போ அந்த சுற்றுலாப் பகுதியில் வந்து பார்த்தீங்கனாக்கா நிறைய டூரிஸ்ட்டு ஆட்களெல்லாம் வருவாங்கள் அங்கே வரும் போது வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்லாம் அதிகபடியான பேர் வந்து அந்த மகாபலிபுர இடத்துக்கு வராங்க ஏன்னால் வந்து நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் படி பார்த்தீங்கனாக்கா அதிகப்படியான சிற்பங்கள் வந்து சிலைகள் வந்து அங்கே செதுக்கப்பட்டுருக்குது அவற்றை வந்து வெளிநாட்டுக்காரவங்கள் வந்து கண்டுகளிக்கவும் நம்ம வந்து போய் அந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நம்ம ஃபேமிலியோடய போய் அந்த இடத்துல போய் பார்க்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோசமாக இருக்கும் இந்த சிற்பங்களெல்லாம் பார்க்கும் போது அந்த காலத்தில் அந்த சிற்பங்களெலாம் எப்படி வடிவமைக்கப்பட்டுருக்கின்றன எவ்வளோ ஒரு அழகான சிற்பங்கள் அதே நேரத்தில் வந்து கடற்கரை கடற்கரை மணல் அந்த நீரோட்டங்கள் இவையெல்லாம் பார்க்கும் போது வந்து மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து நமக்கு தருது அதனால் வந்து நம்ம ஃபேமிலியோடய அந்த டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு போகும் போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்போது வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களா நம்ம கூட்டிகிட்டு போகும் போது இது வரைக்கும் பார்க்காத அந்த சிற்பங்களெலாம் அந்த குழந்தைகள் பார்க்கும் போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க கலை சிற்பங்கள் அதே போல் நிறைய தேவையான நமக்கு ஓவியங்கள் இந்த பொருட்களெலாம் வந்து நிறைய விற்பனைக்கும் வைத்திருப்பாங்கள் அதை நம்ம போய் வாங்கிட்டு நமக்குத் தேவையானத வாங்கிட்டும் வரலாம் அதேமாதிரி நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸு நிறைய பேர் வரும் போதும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு நம்ம கொண்டு போகிற உணவுகளெல்லாம் சாப்பிட்டு பிள்ளைகளை வந்து கூட்டிகிட்டு போகும் போது அதிகப்படியான ஒரு சந்தோஷம் வந்து அந்த இடத்துக்கு நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து சீக்கிரமாக கிளம்பி போயிட்டோம்னா அந்த இடத்துக்குள்ள இருக்கிற மொத்தம் டூரிஸ்ட் ப்ளேஸையும் நாம் பார்த்துட்டு வரும் போது சீக்கிரமாக வீடு வந்துரலாம் அது ஒரு எக்ஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்